ஹலோ சொல்லுங்க சொல்லுங்கம்மா யார் ஹலோ சொல்லுங்கம்மா யா நான் வந்து வீட்டுடைய ஓனரும்மா எங்கள் வீட்டுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கணும் ஆயிரத்து ஐந்நூறு சதுர அடி இருக்குது அது அதை வந்து பெயிண்ட் அடித்து நீங்கள் கொடுக்குணும் அது உங்களால் முடியுங்களா ஆமாம் அதை வந்து நீங்கள் எயிட் தௌசண்ட் ஆகுமா அதுக்குக்கூட நான் அதிகமாகக்கூட காசு தரேன் நீங்கள் போட்டு கொஞ்சம் சீக்கிரமே வந்து முடித்துக் கொடுங்க ஆ கரெட்டாக என்ன கரெட்டாக பெயிண்ட்டெல்லாம் நல்லா பண்ணிக் கொடுக்கணும் நல்லாவும் இருக்கணும் பார்க்கறத்துக்கு அதுக்குள்ளே பண்ணுறீங்களா இல்லை கான்ட்ரெக்ட் ஆ நாளைக்கு கரெட்டாக பார்த்து நாங்களே சொல்லிவிட்றோம்மா கலரும் வாங்கி கொடுத்துட்றோம் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலர் பண்ணிவிடுங்க நல்லா பெயிண்ட் ஒர்க்கு நல்லாவும் பண்ணிக்கொடுத்துடுங்க அதே போதும் ஆ ஓகேம்மா இப்போது வந்து நீங்கள் கான்ட்ரெக்ட்டாக செய்கிறீங்களா இல்லை கூலியா செய்கிறீங்களா அப்படிங்களா அதை கொஞ்சம் கம்மி பண்ண மாட்டீங்களா கொஞ்சம் கம்மி பண்ணி கொஞ்சம் பண்ணுங்க நாங்கள் பார்த்து கொடுக்குறோம் ஆ பண்ணிடலாமா சரி வாங்கம்மா நாளைக்கு வாங்க பார்த்துக்கலாம் ஆ ஓகே ஆ வாங்க சரிங்க